எங்கள் வீட்டில் பார்த்திங்னா டெய்லியும் இந்த பறவைங்களுக்குலாம் இது அரிசி கம்பு இதெலாம் வந்து ஒரு கொட்டானி இருக்கும்ல தேங்காய் மூடி அதில் வந்து நாங்கள் டெய்லியுமே வைப்போம் வச்சோன்னா இந்த குருவிலாம் வந்து டெய்லியும் வந்து அந்த தானியங்கள்லாம் வந்து சாப்பிட வரும் சாப்பிட வரப்பை பார்த்திங்கனா இங்கேயே வந்து ஒரு எங்கள் வீட்டு பக்கத்துல ஒரு கூடு மாதிரி கட்டிட்யிருக்கு அதுல வந்து அந்த இப்போ இது குருவிலாம் வந்து கூட்டில் வந்து முட்டை போட்டு இந்த குருவி குஞ்சு எல்லாம் பரிச்சியிருக்கும் பாருங்கள் எங்கள் வீட்டுல இருக்கு அது எங்கள் வீட்டு பக்கத்துல அந்த காம்பவுண்ட் செவுருல வந்து குருவி கூடைலாம் கட்டி இருக்கு குருவிலாம் வந்து நிறைய வந்து தானியலாம் நாங்கள் வந்து வேஸ்ட்டாகிற அரிசி இந்த ரேசனில் வாங்கிற அரிசி அது எல்லாமே இந்த பறவைக்கலாம் போடுவோம் அது எல்லாமே வந்து காக்கா குருவி அந்த கிளி புறா எல்லாமே வந்து சாப்பிடும் எங்கள் வீட்டில் நான் வந்து முன்னாடிலாம் இந்த குருவிலாம் எங்கள் வீட்டுக்கு வரவே வராது நாங்கள் ஒரு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தோம் அந்து வீட்லலாம் வரவே வராது இப்போ அந்த வீட்டில் இருக்க புதுசாக வீடு மாற்றிருக்கோம் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறோம் எங்கள் காம்பவுண்ட் செவுத்தில் வந்து குருவி உட்காந்துருக்கும் சரி நானும் அதை கவனிச்சிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமேட்டு சரி இந்த குருவிக்கு வந்து நம்ம சரி இற வச்சா நல்லாயிருக்குமே சரி நம்பளும் இந்த டெய்லியும் வந்து குருவி காக்காயிக்கலாம் எதாவது ஒரு தானியம் வச்சா நம்முளுக்கும் நல்லது அப்படின் சொல்லிவிட்டு நான் வந்து குருவிக்கு டெய்லியும் இந்த கம்பு சோளம் இது கேழ்விறகு அரிசி இதெலாம் சும்மா அப்படே அங்கே வச்சிவிட்டோனா கீழே அப்படே தெளிச்சிவிட்டோனா அதுங்களாகவே வந்து சாப்பிட்டுக்கும் தண்ணி வந்து பார்த்திங்கனா எங்கள் வீட்டு பக்கத்துல ஒரு தொட்டி இருக்கு அந்த தொட்டியில அதுங்களாகவே வந்து குடிச்சிக்கும் நம்ம மோந்து வைக்கணுன்லான் இல்லை தொட்டி இந்த பேரல் இதெல்லாம் தண்ணி ஃபுல்லாக நான் நிறப்பி வச்சியிருப்பன் அது ஃபுல்லாகவே வந்து தண்ணி தான் இருக்கும் எப்போதுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் இது அது குருவியாக இருந்தாலும் சரி காக்காயாக இருந்தாலும் சரி வந்து எங்கள் வீட்டில் வந்து உக்காந்து தண்ணி குடிச்சிகிட்டுதான் போவும் எனக்கு வந்து அந்த குருவிக்கு தண்ணி வைக்கிறது எர வைக்கிறது இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து சின்ன வயசுலருந்தே இந்த குருவி காக்காலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து எங்கள் அம்மா இல்லை அம்மா இல்லாததுக்காக சரி இந்த காக்கா குருவியும் அதெலாம் வந்து எங்க அம்மாவா நினச்சிட்டு நான் டெய்லியும் வந்து எதாவது வந்து அவங்களுக்கு அரிசி தானியமாக எதாவது வைப்பேன் வந்து எல்லா பறவைங்கலாம் வந்து சாப்பிடுங்க தண்ணி தான் நான் சொல்லியிருந்தேன்ல பேரல்ல வச்சிட்யிருப்பேன் எப்போதுமே இது தொட்டிலையும் இருக்கும் அதுங்களாகவே வந்து குடிச்சிக்கும் குடிச்சிவிட்டு அது வந்து கொஞ்ச நேரம் இங்கே இருக்கும் அப்புறோம் கொஞ்ச நேரம் வெளியே போயிவிட்டு வந்து நிறையா குருவிங்கலாம் வரும் குருவிங்கலாம் வந்துவிட்டு இங்கேதான் வந்து உட்காந்துருக்குங்க அது பார்க்கறப்பவே ரொம்ப அழகாக இருக்கும் அதுங்க பண்ணுறது அதுங்களாகவே அதுங்க பாசையில பேசிக்கும் அதெலாம் ஒன்றுமே புரியாது ஆனால் நா வந்து குருவிலாம் பண்ணுறதலான் பார்த்து ரசிச்சிகிட்டே இருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி என் பசங்களாம் அந்த குருவின்னா ரொம்ப பிடிக்கும் நான் எங்கேயாவது குருவி கூடு கட்டியிருந்துச்சி அப்படினாவே போய் பார்த்துட்ருப்பேன் அந்த குருவியவே அதுவும் பார்த்துட்ருப்பேன் அதுங்க என்னென்ன பண்ணுறாங்க ஒரு குருவி வந்து முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சிதுன்னா வந்து அடிக்கடி பார்க்க வரும் நாங்கள் வந்து அந்த குருவி இல்லாத நேரத்தில் போய் கூட்டு பக்கத்தில் நின்னுகிட்டு சரி குருவி இல்லை போல சரி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ட்டு நான் எங்கள் பசங்க எல்லாருமே போய் அந்த பார்ப்போம் அந்த குருவியோட குஞ்சுங்கள்லாம் அழகாக இருக்கும் படுத்துட்யிருக்கும் கூட்டில் கூட்டில் படுத்துட்யிருக்கும் ஆனால் வந்து நம்ப வந்து கை வச்சோம் அப்படினாவே அந்த குருவிக்குலாம் வந்து தெரிஞ்சு போயிருமா ஏன்னா வந்து யாரும் மனுசங்க வாசம் வந்துரும் அப்படின் சொல்லி சொல்லுவாங்க குருவி கூட்டை தொட்டாலே பழமொழியே சொல்லுறாங்க பாருங்கள் குருவி கூட்டை சருகாதே அது எதுக்கு சொல்லுறாங்கனா குருவி கூட்டை வந்து என்னைக்குமே கலைக்க கூடாது அதே மாதிரி தான் நம்ப குடும்பமும் கலஞ்சிரும் அப்படின் சொல்லி சொல்லுவாங்க குருவி கூட்டை என்னைக்குமே கலைக்கவே கூடாது அப்படி கலைச்சோம் அப்படினா நம்ம வீடும் அதே மாதிரி கலஞ்சி போயிருன்னு சொல்லி பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த குருவி கூடு கட்டும்போது குருவி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கூடு கட்டுறதுக்காக வந்து நிறைய பொருள்லாம் தேடி தேடி ஒவ்வொரு இடத்துக்கா போய் எடுத்துகிட்டு வரும் அதை எல்லாமே நானும் பார்த்துருக்கேன் என் வீட்லருந்து சரி என்னென்ன பண்ணுது குருவி அப்படின் நான் பார்த்துருக்கேன் நான் பார்த் பார்த்துட்டே இருப்பேன் வந்து டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒரு எப்படியும் ஒரு பத்து இருபது தடவைனாது அது அந்த கூ கூடு கட்ட தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு வரும் அதெலாம் நான் பார்த்துருக்கேன் குருவி அவ்வளோ ஒரு வித்தியாசமாக பாருங்கள் எப்படி கூடு கட்டுது அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அதோட குஞ்சலாம் பத்தரமாக பாதுகாக்கறதுக்கு எப்டிலாம் பாதுகாக்குது பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு மழை பேஞ்சா இடி இடிச்சா இது எல்லாமே பாதுகாப்பாக அந்த அதோட குஞ்சுங்களுக்காகதானே இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குது இந்த குருவிலாம் வந்து பிள்ளைங்க வந்து நனைய கூடாது இது வந்து அடுத்தவங்க யாரும் பார்த்துற கூடாதுன்ட்டு ஒரு வந்து மறைவான இடத்துலதான் ஒரு செடி இல்லைன்னா ஒரு மரம் இந்த மாதிரி இடத்துலதான் வந்து நிறைய குருவிலாம் கூடு கட்டும் அதே மாதிரி வந்து எல்லா இடத்துக்குமே வந்து தண்ணி தேடிலாம் போகாது அது வந்து டெய்லி வந்து பழகிடுச்சின்னா அதே இடத்துக்குதான் அது தண்ணி குடிக்க வரும் அதே மாதிரி நம்ம தினமும் வந்து ஒரு நாள் வந்து தானியம்லாம் போட்டு பழகிட்டோன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் போட்டு பழகிட்டோன்னா அதே மாதிரி அதுவும் வந்து சாப்பிட வந்து தொடர்ந்து ரெகுலராக வந்துரும் நீங்கள் வேணா அந்த மாதிரி வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்க வீட்லையும் வந்து அதே மாதிரி குருவிலாம் வரும் ம்ம் நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பறவைங்களுக்குலாம் கொஞ்சம் தானியங்கள் இந்த தண்ணீ இதெலாம் வச்சோன்னா ரொம்ப நல்லது நம்ம வீட்டுக்கும் நல்லது நம்ப நம்மளுக்கும் வந்து சரி இது வாயில்லா ஜீவன் அப்படின் சொல்லிவிட்டு பறவைங்களுக்குலாம் நம்பளும் ஒரு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் அவங்களும் இந்த பசி இல்லாமல் இருப்பாங்க இப்போ நம்ம எப்படி சாப்பிட்றமோ அதே மாதிரிதான அந்த குருவிங்கள்லாம் அதுங்களுக் அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ அவங்க பிள்ளைங்களுக்கலாம் எடுத்துகிட்டு போய் குருவி வாயிலலாம் ஊட்டிவிடும் பாருங்கள் அது மாதிரி நீங்களும் உங்கள் வீட் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்